உள்ளூ உள்ளூர் வணிகர்க சுற்றுலாத்தலத்துக்கு போயிட்டு அங்கே போய் முதலீடு செஞ்சு அதன் மூலமாக அந்த வருமானத்தை ஈட்டி வளர்ச்சி அடைகிறாங்க இதுக்கு சுற்றுலாத்துறை வந்து உதவியாக இருக்குது வெளியூரில் போயிட்டு அவங்க வியாபாரம் நடத்துறதுக்கான வழிவகைங்களை சுற்றுலாத்துறை வந்து செஞ்சு தர்றதுனால அவங்களுக்கு பெரும்பாலும் உதவியாக இருக்காங்க